நான் வந்து கிட்டத்தட்ட நிறையா ஸ்டோன்ஸை நிறையா சேகரிச்சேங்க அது நிறைய ஸ்டோன்ஸ் எப்படினா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் இருக்கும் அதுலேயும் கலர் ஸ்டோன்ஸு டிஃப்ரெண்ட் ஷேப் ஸ்டோன்ஸு அந்த மாரி ஏகப்பட்டது இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட வந்து சின்ன ஒரு கல்லுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய இது டைனோசர்ஸ் நிறையவே அனிமல்ஸு ஸ்டோன்ஸு நிறைய ஷேப்ஸு அப்புறமேட்டு கொஞ்சம் இந்த பிளானெட்ஸ் மாரி இருக்க ஸ்டோன்ஸு அது இல்லாமல் நானே கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்டோன்ஸ்லாம் வந்து நான் டெக்கரேட் பண்ணிணதும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அது அவ்வளோவா அந்த ஸ்டோன்ஸை சேகரிச்சு அதை நான் வந்து விதவிதமாக அப்படி பண்ணிகிட்டிருந்தேன் ஸ்டோன்ஸெலாம் அந்த ஸ்டோன்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது நான் வந்து சமூக அறிவியல் பற்றி அதில் ச கொஞ்சம் ஈடுபாடு இருந்ததினால அது பார்த்தேங்க ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு சமூக அறிவியல்னால் ரொம்ப பிடிக்கும் அதில் இருக்கற அந்த ஸ்டோன்ஸெலாம் எப்படிப்பட்ட அந்த காலத்து ஸ்டோன்ஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் வைச்சு நான் பட் அந்த அந்த காலத்து ஸ்டோன்ஸில் வந்து நிறைய வரைபடம்லாம் இருக்கும் அந்த வரைபடம் அந்த ஸ்டோன்ஸில் வந்து எப்படிதான் அந்த அந்த நுணுக்கமான வரைபடத்தில் வரைஞ்சிப்பாங்கனே தெரியாது அந்த அந்த மாரி ஸ்டோன்ஸெலாம் நான் தேடி நிறையா சேகரித்தேன் நான் வந்து எனக்கு கூட இன்னும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிணாங்க அந்த ஸ்டோன்ஸு கிடைக்கறதுக்கும் அதில் சில முக்கியமான ஸ்டோன்ஸை வந்து நான் சேகரித்து வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டோன்ஸை நான் வச்சுக்கிட்டு மிச்ச முக்கியமான ரொம்ப அந்த காலத்து பழைய ஸ்டோன்ஸாக இருந்ததுனா அதை வந்து எடுத்து நான் ஆர்க்யாலிஜிஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குற மாரி அந்த அருங்காட்சியகத்துக்கு நான் கொடுத்துருவேன் அந்த மாரி ஸ்டோன்ஸை கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலே வந்து நான் நிறைய ஊருக்கும் போய் அந்த நிறைய ஏகப்பட்ட ஸ்டோன்ஸை எடுத்துருக்கேன் அது வந்து இந்த ஜல்லிக்கட்டை பற்றி இருந்த ஸ்டோன்ஸு கிட்டத்தட்ட அந்த காலத்தில் சண்டை அந்த ப பழைய முறைகளெலாம் எப்படி நின்றாங்க அப்படிலாம் இந்த ஸ்டோன்ஸெலாம் அதில் சி சிற்பிகளெலாம் செய்திருப்பாங்க அது எப்படி வாழ்ந்தாங்க அதெல்லாம் வந்து அந்த காலத்துலிருந்து ஸ்டோன்ஸில் தான் பெ அப்படியே பெரும்பாலும் வந்து அதிகமாக அந்த ஸ்டோன்ஸெலாம் வந்து பொறுக்கி போட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து நாங்கள் புதுசு புதுசாக இடம் போகும்போது அந்த ஸ்டோன்ஸை பற்றி அவங்க சொல்கிற கதைகளெலாம் ரொம்ப அப்படியே பிரமாண்டமாக இருக்கும் அதை கேட்கும்போதே வந்து இன்னும் கேட்கணுன்னு தான் தோணும் இப்படி இந்த சாதாரண கல்லுன்னு நினைக்கிற நம்ம ஒரு பொருள் அந்த எந்த அளவுக்கு ஈடுபாடு இதில் இருந்திருந்தால் அந்த காலத்தில் வந்து சின்ன சின்ன கல்லுலேருந்து பெரிய மலைகள் வரைக்கும் எப்படிதான் பொறிச்சுருப்பாங்க சாதாரண கல்லுன்னு விடக்கூடாது இது ஒரு நம்ப எதிர்காலத்துக்கு நம்ப ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த காலத்தில் வந்து ஸ்டோன்ஸில் தான் பெரும்பாலும் பொறிக்கப்பட்டிருப்பாங்களே அந்த ஸ்டோன்ஸை வந்து சின்ன ஒரு பீஸை எடுத்து தூக்கி போடாமல் அந்த ம மன்னர்கள் கூட நல்லா இப்படி தான் வாழ்ந்தாங்க மன்னர்களெலாம் பெரிய ராஜ சோ சேர சோழ பாண்டியரெலாம் இப்படிதான் இருந்தாங்க அவங்களாம் வாழ்ந்ததுக்கு அடையாளம்னு சொல்றதுக்கு அந்த கல்லில் கல்வெட்டுலெலாம் பொறிக்கப்பட்டது இது தஞ்சாவூர் கோயிலில் கூட என்னன்னால் கல்லால் ஒரே கல்லால் செதுக்கி இருக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட டன்கணக்கான கல் வந்து அந்த கோயில் கோபுரத்து மேலே வச்சுருந்துருக்காங்க அந்த கல்லை வந்து என்னன்னா அந்த நந்தி சிலையே வந்து சே செதுக்கறதுக்கு என்னன்னா அந்த கல்லை பார்த்து பார்த்து செதுக்கினாங்க அந்த கல் ஒரு கல் மிஸ் ஆக விடாம அந்த ஒரு கல்லில் ஒரு கோயிலையே சிற்பிக்க முடியணும்னு கல்லால் தான் உருவாக்கப்பட்டது அந்த தஞ்சாவூர் கோயில் அப்படிப்பட்ட ஒரு இடங்க அந்த கோயில் அது ஆனால் கல்லால் தான் உருவாக்க பட்டதுன்றது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று அவ்வளோ தான்